இப்போது நமக்கு வந்து தண்ணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப எசன்ஷியலான ஒன்று அதாவது வந்துட்டு பேஸிக்காக நம்ம எல்லாத்துக்கும் தேவைப்பட்ற ஒன்று அப்படிங்கிறப்ப இப்போ என்னோட வீட்டில் வந்து ஒரு திருமண ஃபங்ஷன் அதாவது வந்து ஒரு மேரேஜ் ஃபங்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா தண்ணி வந்துட்டு ரொம்ப வந்து தேவைப்படும் அதை வந்து நான் வந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போது ஒரு இப்போது இப்போது திருப்பூர் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நாங்கள் வந்து நல்லூர் முத்துனப்பாளையம் அந்த ஏரியாவில் இருக்கோம் நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து போர் இருக்குது ஆனால் எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏரியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து போர் வந்து இல்லை அப்போது இப்போ திருப்பூர் மெயின்லேயே இந்தமாதிரி இருக்குதுங்கிற பட்சத்தில் முக்காவாசி எடத்துல வந்து தண்ணி வந்து இருக்காது இப்போ மண்டபம் இருக்குது அப்படினாலும் மண்டபத்தில் வந்து எந்தளவுக்கு தண்ணி இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரியல அப்படிங்கிறப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா தண்ணி வந்து விலைக்கி வாங்கி விடுவாங்க கேள்விப்பட்ருப்பிங்களான்னு எனக்கு தெரியல இப்போ வந்து உப்புத்தண்ணி அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு லோடு வந்துட்டு முன்னூற்றி ஐம்பது ரூபா இதுவே வந்து நல்ல தண்ணியாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு அரை லோடு வந்து நானூறுவா ஒரு லோடு வந்து எட்நூறுபா அந்தமாதிரி வந்து தர்றாங்க இப்போ இந்தமாதிரி இருக்கிறப்போ நான் கல்யாணம் ஃபங்ஷனுக்கு வந்து லோடு லோடாக வாங்கி விட்டால் தான் உண்டு அந்த மாதிரி ஒரு நெலைமைக்கு தான் நம்ம இப்போது வந்து தள்ளப்பட்டிருக்கோம் அதனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக இப்போ நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறப்பவே நம்ம வந்து இப்போ பணத்துக்கு ஒரு ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்கும் நம்ம பணம் கொடுத்து வாங்கினா நம்ம எவ்வளோ சேகரிப்பாக சிக்கனமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் தண்ணியை இப்போ நார்மலாக நம்ம ப்ரெஷ் பண்றதுக்கே தண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி இல்லாத பட்சத்தில் ஒரு அதாவது வந்து எப்படி சொல்கிறது ஒரு மக் அளவுக்கு அந்த ஒரு கோப்பைன்னு சொல்வாங்களே அந்தளவுக்கு மட்டும்தான் நம்ம ப்ரெஷ் பண்ணிட்டு கொப்பளிச்சிட்டு வருவோம் ஆனால் இதுவே நம்ம வீட்டில் தண்ணி போர் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஒரு பக்கெட் அளவுக்கு ப்ரெஷ் பண்ணிவிட்டு வருவோம் ஒரு பக்கெட் அளவுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வருவோம் ஒரு பக்கெட் அளவுக்கு கைக்கால் மூஞ்சு கழுவிட்டு வருவோம் இதுவே நம்ம வீட்டில் தண்ணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஒரு ஒரு ஒரு கப் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து மற்ற எல்லாத்தையும் எல்லாம் பண்ணுவோம் ஒரு கப் அளவுக்கு வந்து ப்ரெஷ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு கப் அளவுக்கு முகம் கழுவுறது ஒரு கப் அளவுக்கு கைக்கால் மூஞ்சி கழுவுறது இந்தமாதிரி பண்ணுவோம் இப்போ இந்தமாதிரி சேகரிப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெகுலராக நம்ம டே டு டே லைஃபில் வந்து மேனேஜ் பண்ணுனோம் அப்படின்னா நம்மளோட நிலத்தடி நீர் வந்து கம்மியாகிறதையும் நம்ம தடுக்கலாம் அதேமாதிரி வந்துட்டு நிலத்தடி நீர் வந்து அதிகரிக்கிறதுக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் அதாவது வந்து ப்ரமோட் பண்ணலாம் ஸோ நான் இப்போ வந்து என்ன சொல்ல வர்றேன்னா நம்ம நார்மலாக வந்து டே டு டே லைஃபில் வந்துட்டு தண்ணியை வந்து இருக்குங்கிறதுக்காக எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணாமல் எப்போதுமே சிக்கனமாக யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு தண்ணிக்கான பஞ்சம் வந்து இருக்காது இப்போது நம்ம வீட்டில் வந்து திருமண ஃபங்ஷன் அப்படின்னா நம்ம லோடு தண்ணி வாங்கி விட்ற அளவுக்குதான் நம்மளோட திருப்பூரில் கரண்ட் செனாரியோவில் வந்து இருக்குது இதே நெலைம நீடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து மழைநீரை வந்து நம்ம சேகரித்து தான் ஆகணும் நார்மலாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியையும் சிக்கனமாக யூஸ் பண்ணணும்